இப்போ வந்து நம்ம டேன்ஸ் ஆடினோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து வளைய செய்யும் நெளிய செய்யும் கை காலு தூக்குவோம் மடக்குவோம் குதிப்போம் உட்காருவோம் எழுந்திரிப்போம் இது எல்லாமே ஒரு விதமான உடற்பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் நடனம் நடனம் வந்து ஆடுறவங்களுக்குதான் தெரியும் அது வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணி ஆடுறோம் அப்படின்னு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேன்ஸை வந்து ஃபீல் பண்ணி ஆடணும் முகத்துல வந்து அந்த மகிழ்ச்சி அந்த பாட்டுக்கேற்ற மாதிரி முகத்த வந்து மகிழ்ச்சியோட வந்து ஆட வைக்கணும் இன்னொன்னு வந்து பார்க்குறவுங்களுக்கு வந்து அது மகிழ்ச்சியாக இருக்கணும் அந்த மாதிரி ஆட நம்ம முகத்த தொங்க போட்டுட்டோ சிரிச்சிகிட்டோ ஆடுனோம்னா அது நடனமே கிடையாது அது மாதிரி மனப்பாடம் பண்ணி நடனத்தை ஆட கூடாது அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வளைவு நெளிவு அந்த செகண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அதுதான் ஒரு நடனம் அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு வந்து நடனம்னா ரொம்ப உயிர் இது வந்து நடனம் வந்து எப்படின்னா ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து இதல்லா எல்லாரும் பண்ணணும் சின்ன வயசுலேருந்து எல்லாரும் பண்ணிணோம்னா இது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தெரியாது ஒரு ஜாலியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் நடனம் நானும் அப்படிதான் ஆடிட்ருக்க கொஞ்ச நாள் விட்டுட்டேன் இப்போ வந்து திரும்ப நான் ஆட ஆரம்பிச்சிருக்கேன் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதை வந்து ஆடினா நல்லாயிருக்கும் வளைவு நெளிவோட இருக்கும் ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வடிவம் கிடைக்கும் நடனம் ஆடுறவுங்களுக்கு வடிவமாக இருக்கும் உடம்பு அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க